நீச்சல்ங்கிறதே வாழ்க்கைல ஆரம்பம் மாதிரிங்க மா மேலமாக வானத்த பார்த்துட்டு நீச்சல் அடிக்கலாம் கீழமாவும் தண்ணிக்குள்ளே போகலாம் நீச்சல் அடிக்கலாம் கபடி மாதிரியும் அடிக்கலாம் அடுத்து வாழ்க்கை எப்படியோ அதுபோல் நீச்சலும் நல்லபடியாக மூளையோடு அடிச்சுருந்தோம்னா தண்ணியில் நீந்தி கிணத்துலையோ குளத்துல நல்லபடியாக கையெல்லாம் பரித்துன்ட் காலை தூக்கி நீச்சல் அடித்தோன்னா வெற்றிகரமாக எல்லாம் வாழ்க்கைல எப்படி எது வந்தாலும் சமாளித்து வர்ற மாதிரி நல்லது கெட்டது எது தேவை தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவோடு வர்ற மாதிரி நீச்சலுக்கு போனோம்னால் அது மாதிரி பயமாக நம்ம வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பரித்து எடுத்து தண்ணிக்குள்ளார ஆன்னு பிளந்துக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு தலையை தூக்கிக்கிட்டு தண்ணியெல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி கபடி மாதிரி நீச்சலில் தண்ணியில் அடித்து வந்தால் மட்டும்தாங்க வெளியில் ஏறி மேலே வர முடியும்